தமிழ்நாட்டில் பெரியளவில் ரசிகர்களை ஈர்த்த முக்கியமான விளயாட்டு அப்படின்னு பார்த்திங்கனா கிரிக்கெட்ன்னு சொல்லலாம் கிரிக்கெட் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விளயாட்டுன்னு சொல்லலாம் அதில் பார்த்திங்கனா இப்போ தமிழ்நாட்டு தீம் பார்த்திங்கனா சென்னை சூப்பர் கிங்ஸு சென்னை சூப்பர் கிங்ஸுன்னு பேரை சொன்னாலே ஆமாம் தல மகேந்திர சிங் தோனிதான் ஞாபகத்துக்கு வருவார் அவர்தான் இப்போ எப்போவுமே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தலயை கேப்டன்னாக இருக்குறார் நல்லா டீம் நடத்துவார் நல்ல விளயாட்டும் பண்ணுவார் என்ன தான் தோல்வி அடைஞ்சாலும் என்ன ஒரு கஷ்டமான சூழ்நில இருந்தாலும் நல்ல புன்னகையில இருப்பார் அந்த ஆட்டிட்யூட் வந்து எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்ல ஈர்த்து வச்சிருக்கார் அவருக்குனே தனி ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது இண்டியாவொரு கே டீம் கூட நிறையா தடவை கேப்டன் ஷிப் பண்ணியிருக்குறார் அப்புறோம் அடுத்தப்படியாக பார்த்திங்கனா இப்போதான் கால்பந்து வந்து வந்துருக்குது இப்போ அதிகமாக இப்போ விளயாண்டு இருக்குறாங்க தமிழ்நாட்டு டீம் பார்த்திங்கனா சென்னைன்னு எஃப்சின்னு ஒரு டீம் இருக்கு கால்பந்தில் அது இப்போதான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இப்போ தான் வந்துருக்குது அதேமாதிரி கபடி பார்த்திங்கனா தமிழ் தலைவாஸ் இருக்குது தமிழ்நாட்டு டீம்மில் அவங்களும் இப்போ நல்லா விளயாண்ட்டு இருக்குறாங்க தமிழ்நாட்டு விளையாட்டான கபடியும் நல்லா பரப்பிகிட்டு இருக்குறாங்க